நான் படிக்கிற காலத்தில் எனக்குப் பிடித்தமான பாடம் எது என்றால் ஹிஸ்ட்ரி வரலாறு வரலாறு பற்றி தான் அதிகமாக வந்து நான் படிப்பேன் ஏன்னால் அது இன்ட்ரெஸ்ட்டடாக இருக்கும் அந்த காலத்தில் ஒவ்வொரு ராஜாக்கள் ஆமாம் ராஜாக்கள் அவருடைய வாழ்க்கை வ பல ராஜாக்கள் ஆண்ட வ ந இந்தெந்த நாட்டுக்கு ஆண்டதும் அவங்களுடைய வாழ்க்கைத்தரம் இந்தமாதிரி இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆமாம் அதே சமயம் வரலாறுகளில் உலகத்தினுடைய மாற்றங்கள் அதெல்லாம் நான் நிறைய படிப்பேன் பருவ மாற்றம் இந்த மக்கள் வந்து இந்த நாட்ட விட்டு அந்த நாடாக போகிறது பற்றி இந்த வரலாறுகளெல்லாம் நிறையா வந்து நான் படிப்பேன் அதிலல்லாம் ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்ட்டட் ஆமாம்